சார் சொல்லுங்க சார் ஆமாம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணுங்க சார் உங்களுக்கு என்ன மாதிரி இப்போது சேலம் ரோடு திருச்சி ரோடு துறையூர் ரோடு இந்த மாதிரி இருக்குது எந்தெந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன இடத்துல லேண்டு வேணும்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறேன் ஆமாங்க ஆ சரிங்க நான் சொ ஆ ஆ நான் சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா துறையூர் ரோட்டில வந்து ஒரு ஃப்ளாட் ஒன்று இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐந்நூறு சதுரடி சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐந்நூறு சதுரடி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இருக்குது போர் போட்டிருக்காங்க தண்ணி வசதி இருக்குது பக்கத்தில் ஸ்கூலு காலேஜு எல்லாமே இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க வேற இடத்துல நீங்கள் உங்களுக்கு சேலம் ரோட்லயும் ஒரு இடம் இருக்குதுங்க லொக்கேசன் பார்த்தீங்கன்னா ஆ லொக்கேசன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சேலம் ரோடு புது பஸ் ஸ்டாண்டு இருக்குது பார்த்தீங்களா ஆமாங்க ஆமாங்க அந்த அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அங்க ஃபிளாட் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன ஸ்கொயர் பீட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னால் நான் அதுக்குத் தகுந்த மாதிரி இது பண்ணிக் கொடுக்கறேங்க இப்போது ஒரு சதுரடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐந்நூறுபா வருதுங்க சார் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அந்த இடத்துல புது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காலேஜு இருக்குது காலேஜுன்னால் செல்வம் காலேஜு பக்கத்திலயே இருக்குது ஸ்கூல் இருக்குது ரெண்டு மூணு நாலஞ்சு ஸ்கூல் இருக்குது தண்ணி வசதி எல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா போர் வெல் போட்டிருக்காங்க நம்ம பஞ்சாயத்து தண்ணியும் வந்து நம்ம டேங்க்கில் தண்ணி தனித்தனியாக டேங்க் கட்டியிருக்கோம் அதிலயும் தண்ணி வசதி எல்லாமே இருக்குது ஆமாங்க ஆஃபீஸ் வந்து பர்மண்ட் ரோட்ல இருக்குங்க சார் நீங்கள் நேர்ல வாங்க நான் பண்ணிக் கொடுக்கறேங்க சார் உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி வேணுமோ நான் பண்ணிக் கொடுக்கறேங்க உங்களுக்கு வந்து இந்த வாக் தூரம் தாங்க சார் ஒரு அரை கிலோ மீட்ரு கூட வராதுங்க சார் நம்ம ஃப்ளாட் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் இதுக்கும் ரொம்ப பக்கம் எல்லா எல்லாம் எ எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் பண்ணிக் கொடுக்குறோம் சார் பண்ணிக் கொடுத்துட்ருக்கோம் கொழந்தைகளுக்கு தனியாக ஒரு பார்க் மாதிரி சின்ன பார்க் மாதிரி இருக்குது அதில் குலந்தைகளுக்கு ரொம்ப நல்ல ஃபெசலிட்டி எல்லாமே ப பண்ணிக் கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு நே ஆ ஆஃபீஸ்க்கு நேர்ல வந்தீங்கன்னால் உங்களுக்கு டீட்டைல் எல்லாமே கொடுக்கறங்க நீங்கள் நீங்கள் வந்தீங்கன்னால் கொஞ்சம் இது பார்த்து ஏதோ ஒரு இடத்துல முடிச்சுக்கலாங்க ஆயிரத்தி ஐந்நூறுபாங்க சார் ஆ ஆ ஆயிரத்தி ஐந்நூறு உங்களுக்கு வாங்கினா நேர்ல வாங்க நான் கம்மியாக கூட முடிச்சுத் தர்றேன் வாங்க நேர்ல வாங்க நம்ம ஆஃபீஸ்ல வாங்க உட்காந்து பேசிக்கலாம் எவ்வளோ என்னன்னு பார்த்து ஆ ரெண்டு இடம் இருக்குதுங்க ஒன்று ஆயிரம் ச ஆ ஆயிரம் சதுரடியில ஒன்று இருக்குது ஆயிரத்தி ஐந்நூறு ஒன்று இருக்குது இப்போ துறையூர் ரோட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டாயர்ரூபாய்க்கி போயிகிட்ருக்குதுங்க ஒரு செண்ட்டு ஒரு சதுரடி வந்து ரெண்டாயர்ரூபாய்க்கி போயிகிட்ருக்கு இப்போ நீங்கள் சேலம் ரோட்ல கேட்குறீங்க ஆயிரத்தி ஐந்நூறுபாய்க்கி போயிகிட்ருக்குதுங்க நீங்கள் எந்த எந்த இடோன்னு நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாங்க எல்லாமே பக்கத்திலயே இருக்குதுங்க உங்களுக்கு நீங்கள் எங்கேயுமே போகத் தேவையில்லைங்க பக்கத்திலயே பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே உங்களுக்கு ஃப்ளாட்டுங்க ஆமாம் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா மார்க்கெட்டு இந்தப் பக்கம் ஒரு ஒரு கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னால் காலேஜு அதே மாதிரி ஒரு அரை கிலோமீட்டர்ல ஸ்கூலு சும்மா நடந்து போகிற தூரம் தாங்க எல்லாமே பக்கத்திலயே தான் இருக்குது வாங்க சார் வாங்க சார் வந்தால் வந்தீங்கன்னால் வந்தீங்கன்னால் உங்களுக்கு டீட்டைல் எல்லாமே போய் நான் நேராக கொண்டு போய் ஃப்ளாட் எல்லாம் காட்டிட்டு ரெண்டு ஃப்ளாட் இருக்குது எந்த ஃப்ளாட் வேணுமோ நீங்கள் அது பிடிச்சிருந்தா நீங்கள் இது பண்ணிக்கலாங்க தேங்க்யூங்க வேற யாராவது நண்பர் இந்த மாதிரி யாராவது இருந்தாக் கூட சொல்லுங்கள் நம்ம இடத்துல ஃப்ளாட் நிறையா இருக்குது நிறைய இருக்குதுங்க நான் வாங்க நான் கொஞ்சம் பண்ணித் தர்றேங்க பண்ணித் தர்றேங்க நீங்களும் வாங்க வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம் சரிங்க வாங்க நேர்ல வாங்க வீட்டில கூட்டிட்டு வாங்க இடத்த பிடிச்சுருந்தா நீங்கள் வாங்கிக்கலாம் இடம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும்னா எல்லா பெசலிஸ்ட்டும் பண்ணித் தர்றேன் நான் சரி ஓகேங்க தேங்க்யூங்க ஆ சரிங்க